ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் எந்த மாதிரி ஃபோன் பார்க்கறீங்க ஆ சரிங்க அப்படிங்களா மேம் செல்லாக்ஸுன்னு ஒரு கம்பெனியோடய ஃபோன் இருக்குது ஆ ஆமாம் ஆ சரி ஓகே மேம் எங்கள் ஃபோன் கடையில் வந்து தொள்ளாயிரத்தி அ அறுபத்தி எழுபது ருபாலேருந்தே இருக்குதுங்க மேம் ஆயரருவாய்க்குள்ளையும் இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாயிரருவாய்க்கு மேலேயும் ஃபோனிருக்கு மேம் நீங்கள் எந்த மாதிரி ரேட்டில் பார்க்கறீங்க டச் ஃபோன்ஸு சி கீ பேட் போன்ஸு நோக்கியா வந்து ஆயிரத்தி இரநூறுவால இருந்து இருக்குது மேம் சிங்கள் சிம்மு ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோவோடு இருக்குதுங் மேம் அது ஆயிரத்தி முன்னூறுரூவாய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்னும் இருக்குது மேம் சிங்கிள் சிம்மோடயது தான் அதில் வந்துட்டு நம்ம வந்து அதுவும் என்னதுங்கமா ஆ மேம் பத்து பர்சன்ட் டிஸ்கௌண்ட்டில் தான் மேம் நோக்கியா ஃபோன் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபதுருவாய்க் தந்துகிட்ருக்கோம் அதோடய உண்மையான ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறு பத்து பர்சன்ட் டிஸ்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ தரோம் அதே மாதிரி இன்னொன்னும் இருக்குது இன்னொன்னு வந்து ஆயிரத்தி ஆறுநூறு அதுக்கு வந்து பதினோரு பர்சன்ட் டிஸ்கௌண்ட்டு டச் ஃபோன் பார்க்கறீங்ளா இல்லை எப்படி ஆஆ ஆ நோக்கியா இருக்குது ஜாவா இருக்குது சாம்சங்கும் இருக்குது ஆ இருக்குது சாம்சங் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஏழுநூறுலேருந்து இருக்குது டிஸ்கௌண்ட்டோடு போட்டோன்னால் ரெண்டாயிரத்தி சாம்சங் தாங்க பெஸ்ட்டு பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் ஃபிங்கர் ஸ்கேனருக்கும் ட்யூயல் சிம் போட்டுக்கலாம் சிங்கள் சிம்மும் இருக்குது கலர் கூட நம்ம வாங்கிலாம் பன்னெண்டாயிருபால இருந்து இருக்குது ஃபோனு உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் இப்போ நான் வந்து டச் ஃபோனுக்கு சொல்கிறேன் புரியலை ஆ ஃப்ரீ வந்து ஆ அதுக்கு வந்து சார்ஜரும் நெக் பேண்டும் ஃப்ரீ மேம் ப்ளூடூத் நெக் பேண்டு கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரி பார்க்கறீங்க ஆ சேரிங்க மேம் சாம்சங்கில் வந்துட்டு டச் ஃபோனில் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது அறுபத்தி நாலு ஜிபியிதும் இருக்கும் அப்புறம் ஆறு ஜிபி ரேமு நாலு ஜிபி ரேம்தும் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி பார்க்கறீங்க நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் வாங்குனீங்கன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆறு ஜிபி ரேம்னால் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் அதோடய ரேட் வந்து பதினஞ்சாயிரம் மேம் ஆ அதுவும் இருக்குது மேம் அது வந்து நாலு ஜிபி ரேம்மோடுத்தான் பன்னெண்டாயிருபா அது ஆறு ஜிபிதான் இருந்துச்சினா பதினாறாயிருபா வரும் ஆ சேரிங்க மேம் உங்களுக்கு அப்போ பன்னெண்டாயிருபாதுல நாலு ஜ நாலு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் போதுல்லைங்க மேம் ஆ அப்போது டச்சு ஓகே மேம் கீ பேட்டில் நோக்கியா வேணுமா சாம்சங் வேணுமா மேம் நீங்கள் எது பார்க்கறீங்க ஆ சேரிங்க மேம் அது ஒரு ஆயிரத்தி இரநூறு இது போட்டு பன்ரெண்டாயிரம் மேம் ரெண்டுத்துக்குமே ஒரு டிஸ்கௌண்ட் போட்டு தந்துடுறோம் சாம்சங்கு ஃபோன் டச் ஃபோனுக்கு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நெக் பேண்டும் சார்ஜரும் வந்துடும் ஆ மேம் ஆ சரி மேம் எங்கள் கடையில் வந்துட்டு நீங்கள் வந்து டியூ மாதிரி கட்டிக்கலாம் ஹோல் பேமெண்ட்டும் இருக்குது நீங்கள் எப்படி மேம் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க அப்படிங்ளா டியூவுக்கு வந்து மாதம் மாசம் ஒரு ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி கட்ட வேண்டி வரும் மேம் ஆ சரி ஓகேங்க மேம் ஆ சரிங்க